எங்கள் ஊரில் கலை சம்மந்தப்பட்ட பயிற்சி வகுப்புகள் நிறைய இருக்குது அதில் கல்லூரிகளும் இருக்குது கல்லூரியில் சேர்ந்து நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லா விதமான கலை சம்மந்தப்பட்ட அடிப்படைலேருந்து அட்வான்ஸுடு வரைக்கும் எல்லாமே நம்ம கற்றுக்குலாம் சரிங்களா ஸோ அப்போ கற்றுக்குறப்போ வந்து நமக்கு அதில் வந்து மாஸ்டரு ஆயிடுவோம் ஸோ அதே இல்லாமல் நம்ம இந்த கலை சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் இங்கே நிறைய இருக்குது அந்த கல்வி திட்டங்கள் வந்து பார்த்திங்கனா நல்லா நமக்கு என்ன தேவைங்கிறத அதை பார்த்து நமக்காக வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து பொதுவான கல்வி நிறுவனங்களும் இருக்குது தனியார் கல் கல்வி நிறுவனங்களும் இருக்குது நமக்கு என்ன அது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்துக்கலாம்